நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பைக் ஓட்டினது காரணம் எல்லார் மாதிரி தான் பைக் ஓட்டினா நல்லாயிருக்கும் பார்த்தா அது கொஞ்சம் கெத்தாக இருக்குனுட்டு ஓட்டுற தான் நான் கற்றுக்கிட்டேன் ஓட்ட ஆரம்பித்தேன் அப்பறம் ஸ்டார்டிங்கில் பைக் ஓட்டி அப்பறம் ஒன்றும் இல்லை ஸ்டார்டிங்கில் ஓட்டுவேன் போவேன் அதுவும் பைக் ஓட்டுறதை பைக் ஓட்டுறது எப்படி இருந்துச்சினா பைக்கு ஓ வித்யாது வித்தியாச வித்தியாசமா ஓட்டணும் பைக்கு எல்லார் பார்க்கற மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி உடணும் ஆல்ட்ரேஷன் பண்றது பைக் ஆல்ட்ரேஷன் பண்றது ரொம்ப பிடிக்கும் இப்போ நார்மல் பைக்கே நல்லா மாடிஃபை பண்ணி நல்லா ரெடி பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் பெரிய பைக் வாங்கலைனாலும் சின்ன பைக்கே மாடிஃபை பண்ணி ஓட்டுறது அது வேறே மாதிரி லுக் தரும் இப்போ நிறைய பேத்துக்கு பெரிய பைக் வாங்கமுடில்லனாலும் இந்த நார்மல் பைக்கை வச்சி நம்ம மாடிஃபை பண்ணியும் ஓட்டிக்கலாம்